எங்கள் ஊரில் கிணத்துல ராட்டணம் போட்டு கயிறு கட்டி வாலியில் விட்டு தண்ணி இறைப்போம் ஆனால் இப்போ வந்து தண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு எப்படின்னா மின் மோட்டார் போட்டு கரண்ட்டு மூலமாக தண்ணி இறைக்கிறோம் விவசாயத்துக்கும் கவெர்மெண்ட்டு இலவச மின்சாரம் கொடுக்குது அதன் மூலமாக விவசாயிங்களுக்கு பயிர் செய்கிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குது தண்ணிக்கு பிரச்சின இல்லாமல் இருக்குது அதுபோக சோலாரு பேனலுக்கும் மானியம் கொடுக்கிறாங்க கவெர்மெண்ட்டில் அதன் மூலமாகவும் தண்ணீர் இறைக்கிறது இப்போ சுலபமாக இருக்குது அதனால் விவசாயத்துக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லை வீட்டுங்களுக்கும் கிணத்துல தண்ணி இறைகிறதுக்கு கஷ்டமாக இல்லை